இந்தியாவோடய மதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு மதம் இருக்குது அதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு மூணு மதம் இருக்குது இது வந்து எல்லாமே நாங்கள் மூணு மூணு மதங்களும் ஒற்றுமையாக தான் இருக்கோம் இப்போது வந்து தீபாவளி பண்டிகை ஹிந்துக்கு நடந்ததுனா நான் முஸ்லீம் ஃபரெண்ட்ஸை கூப்பிட்டு தீவாளிக்கு வந்து அவனை என்னென்ன நாங்கள் என்னென்ன பண்ணுவோமோ அதையும் அவனை பண்ண விடுவோம் இப்போ எங்கள் வீட்டுலருந்து அவங்க வீட்டுக்கு முறுக்கு அனுப்புகிறது அந்த மாதிரி இருக்கும் அதே வந்து முஸ்லீம் ஃபரெண்ட்ஸுன்னா அவன் பக்ரீத் பண்டிகை ரம்ஜான் பண்டிகை அந்த மாதிரி வந்தால் அவங்க வீட்டுக்கே போய்ட்டு அவங்க என்ன என்ன பண்ணுறங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பிரியாணி சாப்பிட்டு அதே மாதிரி தான் வருவோம் மற்றபடி கலாச்சாரம் எல்லாம் மற்ற நாடுகளை விட இந்தியாவோடய கலாச்சாரம் வந்து மேன்படுத்தப்பட்டதாக இருக்கும் அதை வந்து மற்ற இது மாதிரி மூணாவது மதம் கிறிஸ்ட்டின் அதாவது கிறிஸ்டினாக இருக்கட்டும் அவங்களோட எதுக்காக இருந்தாலும் எங்களை கூப்பிடுவாங்க நாங்களும் அந்த தேர் அதுக்கெல்லாம் போவோம் போய் வந்து அவங்க என்னென்ன பண்ணுறங்களோ அதையும் நாங்கள் பார்த்து கற்றுப்போம் ஆனால் வந்து இவங்க மதத்துக்கு இவங்க வர கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுலாம் இந்தியாவில் கிடையாது அந்த கட்டுப்பாடு எல்லாம் இல்லை இல்லாததினால தான் இந்தியாவானது கலாச்சாரத்துலேயும் நம்ம மத நம்பிக்கையில் மேம்படுத்தி இருக்கிறது இருக்குது இதை வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போது வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு வேறுபாடே கிடையாது இப்போ எல்லோருக்கும் ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ் அப்படி தான் இருக்குது இதில் வந்து பிரித்து பிரித்து பார்க்குறது அப்படின்றது இப்போ உள்ள சின்ன பசங்கள்லேருந்து எங்களுக்கு வரைக்கும் யாருக்கும் அப்படின்றது இந்த பிரித்து பார்க்குறது அப்படின்றது கிடையாது கலாச்சாரம்னாலும் எல்லாம் அப்படி தான் இப்போ எங்கள் கலாச்சாரமும் அவங்க கலாச்சாரமும் ஒத்து போகும் நாங்கள் இப்போ எது செஞ்சாலும் அவங்க அவங்களும் இருப்பாங்க அவங்க எது செஞ்சாலும் நாங்களும் இருப்போம் இந்த மாதிரி தான் எங்களோடய கலாச்சாரமானது வந்து இருக்குது